நான் கிராமத்துலேருந்து வந்தவங்க கிராமத்தில் என்னன்னா ஒரு வழக்கம் வச்சிருக்காங்கங்க அறுவடைக்காலங்கள்லாம் முடிஞ்சு வெயில் காலங்களாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலத்தில்தான் வந்து எந்த திருவிழாவையும் அவங்க நடத்துவாங்க அதில் வந்து முத்தாளம்மன் திருவிழா வந்து ரொம்ப முக்கியமான திருவிழாங்க மூணுநாள் நடைபெறுங்க தொடர்ச்சியாக நடைபெறும் அதில் முக்கியமாக செவ்வாக்கிழம அந்த சாமி வந்து ஊர்வலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருங்க ஊட்டு கீட்டுக்கு வரும்போதும் நாங்கள் வந்து அத வந்து முழு பய பக்தியோடு தேங்காய் பழம் ஊதுபத்தி கற்பூரம் வாழை எல்லா எல்லாத்தையும் வச்சு சா சாமிக்கு படையல் பண்ணுவோம் படைப்போங்க படைக்கும்போது ச வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இதை ஒரு மரபாகவே நாங்கள் செஞ்சிக்கிட்டிருக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து மற்ற சடங்குகளெலாம் இருக்குது இருக்குங்க மஞ்சள் தண்ணி எடுத்து வந்து எல்லாம் ஊற்றி மஞ்சள் நீராட்டுமாதிரி பண்ணுவாங்க அது ஒரு குளிர்ச்சியான விஷயம் ஏன்னா வெயில் காலங்களில் நாம் இதை செய்கிறதுனால குளிர்ச்சியாக மஞ்சள் வந்து ஒரு குளிர்ச்சி அந்தமாதிரி பண்ணுவாங்க வேப்பிலை மாரியம்மனுக்கு தேவையானது வேப்பிலை வேப்பிலை ஒரு கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது நல்லது அந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஒன்று இன்னொன்று கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுறது வந்து ரொம்ப நல்லதுங்க வெயில் காலங்களில் இது ரொம்ப நல்லது நம்ம உடம்ப குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது அதைதான் பண்ணுவாங்க இது இப்போவும் எங்கள் கிராமங்களில் அந்த மூணுநாளும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டுதான் இருக்காங்க நல்ல முறையில் பண்ணிட்டுதான் இருக்காங்க